ஆ மஞ்சள் வியாபாரியா மஞ்சள் வியாபாரியா நாங்கள் வந்து ஒரு பலசரக்கு கடை வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க அதனால் எங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து மொத்தமாக கொஞ்சம் வேண்டியது இருக்குது அதனால் வந்து நீங்கள் எப்படி அதை எப்படி கணக்காக கொடுப்பீங்க எவ்வளோ கொடுப்பீங்க ஆ சரி சரி சரி அப்படியே எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு எனக்கு எங்களுக்கு ஒரு இருபது கிலோ வேணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நீங்கள் ஆ இருபது கிலோவுக்கு நாங்கள் வந்து ம் ம் ஆ சரி சரி ஆ ஆ சரி சரி சரி ம் ஆ சரி சரி சரி ஆ நாங்கள் வந்து இது வந்து சில்றரை வியாபாரத்துக்கு தான் பார்த்துக்கோங்க உங்ககிட்ட வாங்குகிறோம் எங்களுக்கு வந்து கடையில் வந்து சில்றரை வியாபாரம் தான் அதனால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பதினைஞ்சு கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களே ஃபஸ்ட் டைம்னால் நாங்கள் ஒரு பதினைஞ்சு கிலோ உங்கள் கிட்டே வாங்கிக்கிடுவோம் அதுக்கப்புறம் இது நல்ல இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தால் திருப்பி நாங்கள் உங்கள் கிட்டேயே ஆர்ட்ரு கொடுப்போம் சரிங்களா நீங்கள் எப்படி அது வந்து

இல்லை நீங்கள் வந்து நாங்கள் வண்டினாலும் அனுப்பி விடுறோம் ஏன்னால் ஆள் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க அந்த ஆளும் எங்கே அவங்க வண்டிலேயே வருவாங்க வந்து நீங்கள் வந்து ஆ ஆ சரி அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணுமா என்னென்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணுமா ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணுமா அட்வான்ஸ் ம் ம் சரி சரி சரி ஆ ஆ நல்லாயிருக்கும்ல அண்ணே நாங்கள் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க எங்ககிட்ட வந்து இந்த இடத்துல வாங்குங்க அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க சொந்தத்தில் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கங்க அதனால் தான் நாங்கள் வந்து சரி அப்போ இந்த ட்ரிப்பு நாங்கள் வேறு ஆளுகிட்ட தான் இவ்வளோ நாள் வாங்கிகிட்ருந்தோம் சரி இந்த ட்ரிப்பு உங்ககிட்ட வாங்கி பார்ப்போமே அது எப்படி இருக்குது ஆ சரி சரி சரி சரி ஆ ம் ம் ம் ஆ சரி சரி சரி ம் ஆ சரி பூண்டு இது வெள்ளை பூண்டு இதெல்லாமே உங்கள் இதில் தயாரிக்கிறீங்களா ஆ சரி சரி சரி சரி சரி சரி சரி நாங்கள் நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டு நானும் வரேன் பார்த்துக்கங்க எங்கள் ஆள் கையாள் கூட வருவேன் வந்து நாங்கள் காசு கொடுத்து அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் சரிங்களா ஆ வச்சுட்றேன் சரி சரி சரிங்க சரி சரி ஆ சரிங்க சரி ஆ சரி வச்சுட்றேன் என்ன சரிங்களா நாங்கள் நாளைக்கு வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் ஆ சரி ஆ